எனக்கு எதை வரையணுனு கேட்டிங்கன்னால் நாங்கள் எதுவும் வரையலை சும்மா இப்போ தோணிச்சா இந்த மரம் நல்லாயிருக்கு அழகாயிருக்கா வரைவேன் அப்புறம் எதனா ஒரு பொம்மை நல்லாயிருக்கா அழகாயிருக்கா வரைவேன் ஏன்னா ஒரு பொருள் வரைவேன் சும்மா எனக்கு தோணிச்சின்னா இதுதான் வரையணுனா எனக்கு தெரில எனக்கு எது அழகாக இருக்கோ சும்மா வரைஞ்சு பார்ப்பேன் அது நல்லா அழகாக இருக்குமா இல்லையானு எனக்கே தெரியாது ஏன்னா பசங்ககிட்ட யார்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை வீட்டில் யார்கிட்ட வேணால் காண்மிச்சு நல்லாயிருக்கா அழகாக இருக்கா நீயாடா வரைஞ்சே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின் சொல்லுவாங்க அது எனக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நான் எனக்கே தெரியாது நான் இவ்வளோ அழகாக வரைவேனா அழகாக வரைஞ்சிருக்கேனா எனக்கே தெரியாது ஆனால் என் பசங்க என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க சொல்லித்தான் எனக்கே தெரியும் மச்சான் நல்லா வரைகிற அப்படி சொல்லுவாங்க அது அப்படி எனக்கு ஆரம்மிச்சிதான் ஒரு இன்ட்ரஸ்ட் வந்துதான் எனக்கு ட்ராயிங் மேல ஒரு இம்பார்ட்டண்ட் கொடுத்து நல்லா வரைய ஆரம்மிச்சேன்